மாலா வாட்டர் சர்வீஸுங்களா ஆ ஏன் இது நாங்கள் புது வீடு பால் காய்சுறோங்க ரெண்டு நாளில் இல்லை எ எனக்கு வந்து ஒரு ஆயிரம் லிட்ரு தண்ணி வேணும் மினரல் வாட்டர் மினரல் வாட்டர் தண்ணி வேணும் ம் உங்கள்கிட்ட கிடைக்குமா ஆ அதான் ரெண்டு நாளில் வேணும் நாளைக்கு ம் இப்போ இருபது லிட்ரு கேனு ஆ

ம் இருபது லிட்ரு கேனு ஒரு இருபத்தஞ்சி கேன் வேணும் அதுபோக அரை லிட்ரு வாட்டரு பாட்டிலு ஒரு ஆயிரம் வேணும் உங்களால் சப்ளே பண்ண முடியுமா இல்லை வேறு ஒன்றும் வேண்டாம் அவ்வளோ இருந்தால் போதும் இது ஏன் பேர் வந்து சுமதி நார்த்து நார்த்து ஆற்காடு நெய்வேலியில இருக்குறேன் இந்த அட்ரெஸ்க்கு டெலிவரி பண்ணணும் ம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பிராண்டு தண்ணி சப்ளை பண்ணுறீங்க

சரி சரி இதுக்கு பணம் எவ்வளோங்க ஆகும் கியூஆர் கோட் சொல்லுங்கள் ட்ரூவே போட்டுருங்க

ம் சொல்லுங்கள்

ஆ சரிங்க இதில் எதுவும் கொஞ்சம் டிஸ்கௌண்ட் பண்ண முடியுங்களா பண்ணலாமா சேரி இப்போ அட்வான்ஸு எவ்வளோ அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா கூகுள் பேவில அனுப்புகிறேன் சேரி சரிங்க ம் ம் எங்களுக்கு நாளைக்கு மாலையிலேயே அனுப்பிருங்க காலையில் ஃபங்க்ஷன் நாளைக்கு மாலையிலேயே சாய்ங்காலமாக கேனை அனுப்பிவிடுங்கள் அப்போ மீதி பணத்தை கொடுத்துவுட்டுறேன் ஆமாம் அட்ரெஸ்க்கே அனுப்பிச்சிருங்க மீதி பணத்தை அப்போ கையில் கொடுத்துர்றோம் அடுத்த நாள் விசேஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து கேன்லாம் எடுத்துக்கோங்க

இல்லை வேறு ஒன்றும் இல்லை சரிங்க ஆ கட்

சரி தேவையான்னு கேட்டுக்கிட்டு சொல்லுறேங்க ம் சரி சரி இதுவரைக்கும் அனுப்பிடுங்கள் நான் வேணும்னா அது கே கேட்டுவிட்டு சொல்லுறேன் கால் பண்ணுறேன் ம் சரிங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆ சரி